போக்குவரத்து பற்றாக்குறை என்பது மிகக்கடினமான விஷயம் இப்போ யாருமே வண்டி இல்லாமல் இங்கே வாழ முடியாது அதே மாதிரி வண்டியை பயன்படுத்தாதவர்களும் இங்கே யாரும் கிடையாது எல்லாருமே பயன்படுத்துகிறாங்க இப்போ வந்து சின்ன குழந்தைலேருந்து பெரியவர் வரைக்கும் எல்லாருமே போ போக்குவரத்தில் அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான பகுதியாக இருக்குது இப்போ குழந்தைங்கனா அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு வாகனத்தில் ஏற்றி விடுவாங்க இதே மாதிரி பெரியவளுகள்னால் அவங்களே அவங்க சொந்த வண்டி எடுத்துகிட்டு எல்லா இடத்துக்கும் போகணும் இதில் பார்த்திங்கன்னா மருத்துவம் கல்வி வேலை எல்லா இடத்துலையும் போக்குவரத்து மிக முக்கியமான பகுதியாக இருக்குது ஏன்னா இங்கே முக்கியமாக இருக்கிறது நேரம் அந்த நேரத்துக்கு நம்ம சரியாக அங்கே போகணும் அதுக்கு உதவி செய்கிறது வண்டி அதாவது போக்குவரத்து போக்குவரத்து இல்லைன்னா இந்த நாடு ஒரு கரெக்டான நிலையில் இயங்காது ஆனால் அந்த போக்குவரத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா இப்போது ஒருத்தர் வந்து வண்டியை எடுத்தால் நேராக நிம்மதியாக யாரோ அவங்க இடத்துக்கு போய் சேர முடியாது எல்லாரும் ஏதேதோ ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அந்த பிரச்சனை வந்து இவ் வெவ்வேறு விதமாக வரும் இப்போ சில பேர் போகும்போது சில பேர் வேணும்னே வந்து இடிப்பாங்க சில பேர் ஹாரன் அடிச்சிகிட்டே இருப்பாங்க சில பேர் வந்து முட்டுற மாதிரி வருவாங்க அதே மாதிரி பஸ்ஸில் போகும்போது யாரோ ஒருத்தர் நம்மள டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து நம்ம அன்னைக்கு ஃபுல் அந்த டே ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து ரொம்ப க நம்ம நம்ம வேலையில் நம்ம வந்து எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கும் அது ஏன்னா ஒருத்தர் காலையில் ஒரு வேலையை செஞ்சால் அந்த ஃபுல் டே அந்த வேலையில் முடித்த அந்த சந்தோஷம் ஃபுல் டேவும் வரும் இப்போது வந்து காலையில் எதோ ஒரு தடங்கல் ஏற்பட்டால் அவருக்கு அந்த தடங்கல் தான் ஞாபகம் வரும் எல்லா நாளுமே இப்போ வந்து போலிஸ்கிட்ட மாட்டுறாங்க சரியான ஒரு வேகத்தில் எங்கேயாவது வேணுங்கிற இடத்துல போயிடுறாங்க சில பேர் உயிரையே இழக்கறாங்க இந்த பேக் போக்குவரத்து டேமேஜஸ்னால் இதை வந்து தவிர்க்க நிறைய வழிகள் இருக்குது ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்ச வழி சிலது ஏன்னா நம்ம வந்து இந்த நகரத்தில் வாழ்ந்துகிட்ருக்கோம் அது எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது அதே மாதிரி சரியான நேரத்தில் சரியான வாகனத்தை நம்ம பராமரித்து நம்ம ஓட்டுனா தான் கரெக்டான இடத்துல சரியான ஒரு வழியில் போய் சேர முடியும் எந்த ஒரு தடங்கலும் இல்லாமல் இதை மாதிரி தான் நிறையா பிரச்சனைகள் வரும் நான் அதை நம்ம ஃபே அதை நம்ம வந்து எதிர்கொண்டு திருப்பியும் வந்து நல்ல நிலைக்கு வரணும்